நம்ம இப்போ இந்திய நாட்டில் வந்துட்டு நம்ம தாய்மொழி முதலில் வரணும் அது இப்போ மோஸ்ட்லியாக வந்து ஹிந்தி இங்கிலீஷ் இதுதான் ஜாஸ்தி பேசுகிறாங்க இப்போ வந்து ஒரு வயதானவங்க பேங்க்குக்கு போனால் ரொம்ப நின்றுட்டு யோசிக்கிறாங்கோ முன்னாடி போய் நிற்கிறத்துக்கூட யோசிக்கிறாங்க ஏன்னால் ஹிந்தியில் பேசுகிறாங்கோ இங்கிலீஷில் பேசுகிறாங்கம்மா ஏன் பாட்டி ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஏம்மா எனக்கு பாஷை தெரியலயம்மா அவங்க முன்னாடி போனால் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்கேம்மா அவங்க இங்கிலீஸ் பேசுகிறாங்கம்மா என்ன ஏம்மா கன்ட்ராவி புரியுதுகிறாங்கோ அப்போ நம்ம வந்து நம்ம ஒரு தமிழ் ஆளுங்கள் நம்ம இந்தியாவிலே படித்து நம்ம தாய்மொழி பேசுகிறவங்க நம் அந்த இடத்துல ஒரு அலுவலகத்தில் வந்து செஞ்சாங்கன்னால் இப்போ என்னம்மா உங்களுக்கு வேணுன்னு கேட்கலாம் அப்போ வந்து எப்பா இந்தமாதிரி சம்பளம் வரல இந்த மாதத்து சம்பளம் எனக்கு கிடைக்கலையப்பா என்னப்பா பார்த்து சொல்லுப்பான்னு சொல்வாங்கோ அப்பா உங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆன்ஸர் பண்ணணும் இந்தமாதிரி பாட்டி இந்தமாதிரி இருக்குது உங்களுக்கு அதனாலதான் வரல அப்படின் கூட சொல்லலாம் அந்த வ ஒரு இது சொன்னாக்கால் இப்போது இவ்வளோ நல்லா இருக்கும் அந்த வயதானவங்களுக்குடம் டக்குன்னு வீட்டில் வந்து ஏம்மா தலை சுற்றுதேமான்றாங்கோ இந்தமாதிரி தமிழ்மொழியே பேசமாட்டேங்கிறாங்கம்மா அப்படின் நான் என்ன பொறுத்தளவுக்கு எல்லா அலுவலகத்துலேயும் தமிழ் மதகிறது கண்டிப்பாக இருக்கணும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் முன்னே வரணும் நம்ம இந்தியா அவ்வளோதான்